இப்போ வந்து கலாச்சாரத்தில் கோலம்போடுதல்தான் வந்து அது ஒரு வந்து லட்சுமி இது வீடு வந்து நம்ம கோலம் போட்டிருந்தோன்னா அது வீட்டுக்கே ஒரு அழகு முன்னாடி வந்து வாசலில் வரவங்க ஒரு வீட்டுக்கு வராங்க அப்படின்னா வீட்டை பார்த்து முன்வாசலை பார்த்தாவே அவங்க வந்து பரவாயில்ல ஒரு மங்களகரமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க சூரியனுக்கு வந்து நீர் சபைத்தல் அப்படின்னா இப்போ வந்து நம்ம சூரியன் வெளியில் ஒருத்தர் சூரியனுக்கு எதிராக தண்ணி வைச்சாதான அதில் வந்து ஒரு காகமோ ஒரு குருவியோ அந்த தண்ணி வந்து நீர் இது பண்ணிவிட்டு போகும் அதுக்காக கூட நீர் சூரியனுக்கு இது பண்ணி தண்ணி வைக்கிறது நெற்றியில் குங்குமம் வைப்பது அப்படின்னா இப்போ மோஸ்ட்லி கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னாவே அது வந்து கணவருக்காகவோ அது வந்து குங்குமம் வெச்சுருந்தா பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிருக்குது அப்படிங்கிறது அது ஒரு மூஞ்சியில் ஒரு மங்களகரமான ஒரு இது குங்குமம் வைப்பது கணவருக்கு வந்து அது ஒரு நல்ல இது அதனாலே வந்து மோஸ்ட்லி கல்யாணம் ஆனவங்கள் எல்லோருமே குங்குமம் வைப்பது நல்லது அது ஒரு வந்து பாரம்பரியமான ஒரு இது புனிதநூல் அணிதல் அப்படின்னா புனிதநூல்தான் அந்த ஐயருங்கதான் அவங்களோட இதுக்காக வந்து அது வந்து அவங்களோட இது இது சப்பரம் அவங்க வந்து போட்டு போடுவாங்க அது ஒரு அவங்களுக்கு சாஸ்திரம் அப்படிங்கிற மாதிரி அவங்க கோயிலுக்கு சென்று பூஜை செய்வது வந்து நம்ப மன நிம்மதிக்காகவும் நம்ம கடவுள்கிட்ட வந்து நம்மளோடய குறைகளை வந்து இது பண்ணி நம்ப நம்ப குறைகளை சொல்லி நம்ம மன நிம்மதிக்காக கோயில் சென்று கோயிலில் வந்து திருவிழா வந்து ஊருக்கு ஊருக்காக ஒரு திருவிழா எல்லோரும் சேர்ந்து ஒரு திருவிழா நடத்துவது ஒரு பூஜை செய்வது ஒரு அன்னதானம் செய்வது தேரிழுத்தல் இது மாதிரி கிராமப்புறங்களில் வந்து கோவிலுக்கு வந்து செய்து பூஜை செய்வாங்க தர்ம காரியம் செய்வது அப்படின்னா ஒருத்தர் இல்லாதவங்களுக்கு ரொம்ப கஷ்டபடுறாங்க அவங்களுக்கு வந்து நம்மளால் முடிஞ்சது வந்து காசோ பணமோ இல்லை அப்படின்னாலும் ஒரு சாப்பாடு தண்ணி ஒரு உடை இது மாதிரி வாங்கிக் கொடுப்பது வந்து நம்பளுக்கு வந்து ரொம்பவும் நல்லது நம்ப அது வந்து நம்பளுக்கு ஒரு புண்ணியத்தை வந்து சேர்க்கும் அதை நம்ம வந்து அதெல்லாம் வந்து செய்வது வந்து விரதம் அப்படின்னா கடவுளுக்கு வந்து நம்ம வந்து ஒரு விரதம் நம்மளுக்கு வந்து இந்த மன நிம்மதிக்காகவும் ஒரு விரதம் இருந்து அந்த கடவுள் வந்து பிரார்த்தித்து சாமி கும்பிட்டு இது பண்ணுறது ஒரு சின்ன சின்ன சடங்குகள் வந்து முறைப்படி வந்து நடத்தி அந்த நான் கிராமப்புறங்களில் வந்து நடத்தி இது பண்ணுவாங்க